ஓவியம் அது எல்லாராலையும் வரைய முடியாது அது வரைகிறதுக்குன்னு ஒரு தனி கலை வேணும் ஃபர்ஸ்ட்ல நான் வரையும்போது கூட அவ்ளோ நல்லாயிருக்காது நல்லால்ல நல்லாயில்ல அப்படின்னுதான் சொன்னாங்கள் இப்படிலாம் சில பேர் சொல்லும்போது நமக்கு ஒரு வேகம் வரும் இல்லையா இப்படிலாம் நம்மள வந்து மட்டம் தட்டுறவங்க முன்னாடி நம்ம வந்து பெருசாக வரணும் இவங்க முன்னாடி வந்து நல்லா நம்ம வந்து ஓவியம் வரைஞ்சி அதுக்கான ப்ரைஸ்ஸ வாங்கி அவங்களோட வந்து தலை குனிகிறமாரி நடக்க வைக்கணும்னு ஒரு எண்ணம் வரும் பார்த்தீங்களா அந்தமாதிரி தான் எனக்கும் இருந்துச்சு எனக்கு வந்து ஓவியம் வரது அவ்வளோ பிடிக்கும் எது என் நான் எனக்கு என்ன தோணுதோ அதை வரையுவேன் பசங்கள் யாராவது வரைஞ்சி கொடுக்க சொன்னாலும் வரையுவேன் எனக்கு என்னென்ன தோணுதோ அதெலாம் வரையுவேன் ஏன்னா ஓவியமுன்றது சொல்கிறதுக்கு அது வார்த்தை கிடையாது அது வந்து ஒரு உணர்வுபூர்வமான ஒன்று அதை வந்து நம்ம மனஸில் இருக்கிறத வார்த்தையாக சொல்லலனா கூட ஓவியத்து மூலயமா கூட சில பேருக்கு அதை புரிய வைக்கலாம் நம்ம மனசில் என்ன இருக்குதுன்னு சில பேர் நம்மளை வந்து மட்டம் தட்டுவாங்கள் உனக்குலாம் என்ன தெரியும் நீயெல்லாம் ஓ பெரிய ஓவியரா அப்படின்ற மாதிரிலாம் பேசுவாங்கள் அவங்களலாம் நம்ம டவுனுக்கு கொண்டு வரணும் அவங்க முன்னாடி நம்ம பெரியாளாக இருக்கணும் இப்படி ஒவ்வொருத்தவங்கள் மட்டம் தட்டும் போதும் அவங்களாம் சொல்கிற வார்த்தை நமக்கு என்கரேஜாக இருக்கும் அவங்க முன்னாடியெலாம் நம்ம வந்து நல்லா வரணும் அப்படின்ற ஒரு எண்ணம் தான் எனக்கும் இருந்துச்சு அதே போல்தான் நானும் என்னோட ஓவிய கலையை உயர்த்திக்கிட்டேன்